ஒவ்வொரு ஏஜ் பீரியடில் ஒவ்வொரு பொழுதுப்போக்கு மேல் ரொம்ப அடிக்டடாக இருப்போம் அந்த மாதிரி பார்த்தா என்னோடய லைஃபில் என் ஸ்கூல் டேஸை எடுத்துக்கிட்டோன்னால் அதில் மோஸ்ட்லி எப்போடா இன்டர்வல் வரும் எப்போடா கிளாஸ் முடியும் நம்ம போயிட்டு த்ரோபால் விளையாடலாமா ஃபுல் அன்ட் ஃபுல் எப்பவுமே கிரௌண்டில் தான் இருப்போம் அங்கே ஃப்ரெண்டோடு விளையாடிக்கிட்டு அதேமாதிரியே வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு விளையாடிக்கிட்டே இருப்போம் அதுதான் எங்களோடய பொழுதுப்போக்கே ஸ்கூல் டேஸில் அதேமாதிரி காலேஜ் டேஸ் வந்துச்சு காலேஜ் டேஸ் எடுத்துக்கிட்டால் அங்கேயும் அதே தான் ஃப்ரெண்டோடு தான் ஆனால் விளையாடறதுக்காக இல்லை எப்போது இன்டர்வல் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்டர்வல் பெல் அடித்த உடனேயே எங்கள் கேங் அப்படியே கேன்டீனில் தான் நிற்போம் போயிட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அரட்டை அடித்துக்கிட்டு அங்கே எல்லாரையும் பார்த்து க கமெண்ட் பண்ணிக்கிட்டு அது தான் எங்களோடய வேலை அது பெரிய ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவோம் எப்போது எப்போதுன்ட்டு உட்காந்துருப்போம் அந்த இன்டர்வல் பெல்லுக்காக பார்த்துக்கிட்டு அதேமாதிரி ஃபேமிலியோட அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபேமிலியோட எல்லாருமே லீவில் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா உடனே நாங்கள் எதாவது ஒரு ஹாரர் மூவி டவுன்லோட் பண்ணி டிவியில் போட்டுகிட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பித்திருவோம் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஒரு பயந்துக்கிட்டு ரொம்ப பார்க்கணுன்னு இருக்கும் ஆனால் அதே அளவுக்கு பயமும் இருக்கும் ஆனால் நான் பயப்படமாட்டனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்து அந் தைரியமாக இருக்க மாதிரி நடித்துக்கிட்டு உட்காந்து ஒரே அரட்டை அடித்துக்கிட்டு அந்தமாதிரி படம் பார்ப்போம் மோஸ்ட்லி அது தான் வேலை எங்கள் வீட்டில் அதுக்கு அப்புறம் மேரேஜ் இருக்குது மேரேஜுக்கு அப்புறம் எப்போவாவது ஹஸ்பண்டுக்கு லீவு அப்படின்னா உடனே பீச் போகிறது இல்லை பக்கத்தில் போயிட்டு ஷாப்பிங் போகிறது இது தான் என்னோடய பொழுதுப்போக்கு